பதினைஞ்சி அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு பதினைஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ப ஏழு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஏழு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு ஏ ஆறு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு